எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் மொத்தம் வந்து ஆர் ஆறு பேர் இருக்கோம் எங்கள் பெரிய சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க எனக்கு தம்பி இருக்காங்க அதுக்கப்புறம் தம்பிக்கடுத்து ஒரு சிஸ்டர் இருக்காங்க நாங்கள் மொத்தம் நாலு பேர் எங்கள் அக்காவுக்கு வந்து இங்கே செந்துறையில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கறோம் என் தம்பி வந்து டிஎம்இ முடுச்சுட்டு ஒரு ஒர்க்கில் இருக்காங்க என் தங்கச்சி வந்து பார்த்திங்கனா பிஏட் முடிச்சுருக்காங்க அவங்களும் டீச்சிங் ப்ரொஃபெஷனில் தான் இருக்காங்க தான் நானும் வந்து மேக்ஸ் டீச்சகராக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் என் தங்கச்சியும் நானும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம் ரொம்ப பெரிய ஃபேமிலி எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க ரோ ஆறு பேர் மொத்தம் அஞ்சு பேர் அப்பா தான் ஆறாவது மொத்தம் ஆறு பேர் அவங்க அப்போ ரொம்ப பெரிய ஃபேமிலியாக இருந்ததுனால் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கூட்டு குடும்பமாக தான் செலப்ரேட் பண்ணுவோம் ஃபங்க்ஷன்னா நாங்கள் ஒன்றா தான் ஒரு வீட்டில் தான் சமைப்போம் தனித்தனியாக சமைக்க மாட்டோம் அதே மாதிரி அம்மா ஃபேமிலி அம்மா கூட பிறந்தவங்களும் கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான் அம்மா கொஞ்சம் ஃபேமிலி ரிச்சானவங்க ஆனால் வந்து இப்போ நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் அப்பா ஃபேமிலி உம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க நல்ல அம்மா ஃபேமிலியை விட அப்பா ஃபேமிலியில் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ஜென்ரலாக ஒரு வீட்டில் பார்த்திங்கனா எப்போதுமே அப்பா ரிலேஷன்ஸ் அவ்வளோவா யாரும் டச்சில் இருக்கற மாட்டாங்க அம்மா ரிலேஷன்ஸ் கூட தான் எப்போமே பெருசாக பாண்டிங்கா இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்னா அம்மாவை விட அப்பா ரிலேஷன்ஸ் தான் நாங்கள் ரொம்ப மோஸ்ட்டாக ஃபேவரபுலாக இருக்கிறது அதே மாதிரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்ங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஃபேமிலி மாதிரி தான் அவங்களும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வீட்டுக்கு வருவாங்க நாங்கள் நல்லா ஜாலியாக செலப்ரேட் பண்ணுவோம் நல்ல ஒரு ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னால் பெரிய ஃபேமிலிங்கிறதுனால எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் வந்து வெளியில் இருந்து வேலைக்கு ஆள் வக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ ஒரு ஒரு கல்யாணம் இல்லை ஏதாச்சும் ஒரு வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன் ஒரு காதுகுத்து அப்படின்னா வெளியில் ஆள் வந்து எங்களுக்கு தேவையேப்படாது எங்கள் வீட்டாளுங்களே நாங்கள் ஆளுக்கொரு வேலையை செஞ்சுருவோம் அதுவே வந்து எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு டூ ஹண்ட்ரெட் த்ரீ ஹண்ட்ரெட் பீப்பிள் வரணும் பண்ணும் க்ராண்டாக காமிக்கணும் அப்படின்னா அது எங்கள் வீட்டில் உள்ளவங்களே நாங்கள் எல்லோருமே இருந்தாலே ஹண்ட்ரெட் பீப்பிள்ஸ் மேலே வந்துரும் அதனால் அதுவே எங்களுக்கு பெருசாக நல்லா ஜாலியாக தான் இருக்கும் எங்கள் அக்காவுடைய ஃபேமிலியும் செந்துறையில் இருக்காங்க அவங்களும் பெரிய ஒரு பாசமான ஃபேமிலி தான் அவங்களும் வருவாங்க அவங்களும் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க எல்லா லைன்லேயுமே எங்களுக்கு நல்லா பெரிய ஃபேமிலியாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக இருக்குது அம்மா ஃபேமிலியில் இருந்து அப்போப்ப யாராவது வந்து பேசுவாங்க ஆனால் நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் ஜாலியாக ஹேப்பியாக என்ஜாய் பண்ணுவோம் எந்த ஒரு ஃபங்க்ஷனும் யாரும் விட்டுட்டு இருக்கற மாட்டோம் என் தங்கச்சி வந்துகிட்டே இருந்தாலும் மறக்காமல் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வந்துருவான் எதுக்கும் எதையும் தவற விடமாட்டான் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும் அதே மாதிரி என் தங்கச்சி ஏ நாங்கள் எங்கள் அக்கா மூணு பேருமே மூணுமே கேர்ளாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் செலப்ரேட் பண்ணுவோம் ஹேப்பியான ஃபேமிலியாக தான் எப்போவுமே எங்களுடைய ஃபேமிலி இருந்துருக்கு அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்